மீன் பிடிக்கிறதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் என்னான்னால் மீன் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது வந்து நாம் ஆற்றுலயோ குளத்துலயோ வலையை போட்டுட்டு வந்து கூட உக்காந்துக்குலாம் மீன் வலையை விட்டுட்டு வந்தால் மீன்லாம் வந்து அது வலையில் மாட்டிக்கிச்சினால் அதுக்கு அப்புறம் அந்த மீனை எடுத்துட்டு வந்து சமச்சு சாப்பிட்லாம் மீன் வந்து சாப்பிட்டா நம்ம கண்ணுக்கு வந்து நல்லது மற்ற தொழிலை விட வந்து மீன் பிடிக்கிறது வந்து ரொம்ப வந்து ஈஸியானது இது ஆற்றில் குளத்து கிணத்துல தூண்டில் போட்டு பிடிக்கிலாம் ஆற்றிலே அப்படியே பிடிப்பாங்க கையில் பிடிப்பாங்க காவாய்ங்களில் வலை விசிறு வலை போட்டு பிடிப்பாங்க இல்லைனா வலை விட்டுட்டு வந்து கொஞ்சம் நேரம் விட்டு போய் பார்த்தா மீனுலாம் மாட்டி நிறைய மாட்டின்னிருக்கும் மற்ற தொழிலை விட இது வந்து மீன் பிடிக்கிற தொழில் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து பணம் கிடைக்கிது அதில் வந்து மீன் பிடிக்கிறது வந்து மற்ற தொழிலை விட இது வந்து ஒரு ஈஸியான தொழில் மீன் பிடி மீன் சாப்பிட்டா தான் நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது மீன் பிடிக்கிறது வந்து ஒரு ஈஸியான தொழில்